தமிழ் மொழி பிடிக்கிங்க இதுலேருந்து எல்லாம் பிரிஞ்சது தான் எல்லாம் ஒரு கன்னடம் தெலுங்கு மலையாளம் வெவ்வேறு மொழிகள்லாங்க ஆனால் இது ரொம்ப பிடிக்கும் தமிழ் மொழி ரொம்ப பிடிக்கும் ஆனால் இதுலேருந்து பிரிஞ்சு போனது ஆனால் அவங்க இது பண்ணுவாங்க நமக்கு கொஞ்சம் புரியாது பேச வராது புரியுறது புரியும் ஆனால் பேச வராது ஆனால் ரொம்ப பிடிக்கும் இந்த மொழி ரொம்ப பிடிக்கும் சட்டுன்னு கொஞ்சம் புரிஞ்சிக்க முடியாதுங்க கொஞ்சம் இதாக இருந்தால் கொஞ்சம் தெரியும் கே கேரளா கொஞ்சம் தெரியும் கொஞ்சம் தெரியும் அப்பறம் மற்றதெல்லாம் கொஞ்சம் டக்குன்னு புரிஞ்சிக்க முடியாதுன்னு வச்சுக்குங்க பேசுகிறது தெரியும் ஆனால் டக்குன்னு புரிஞ்சிக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லுறேன்